இப்போலாம் பார்த்திங்கனா பொருளாதாரம் நல்லா தாங்க வளர்ந்துருக்கு லாஸ்ட் ஒரு டென் டூ ஃபிஃப்ட்டீன் இயர்ஸில் எல்லாருமே வாங்கக்கூடியது அதாவது எந்த பொருள் வந்தாலும் வாங்குறாங்க முதல்ல டிவியில் இப்போ தான் அட்வடைஸ்மண்ட் பண்ணாங்க அடுத்த செகேண்டே வாங்குறாங்க அதே மாதிரி இப்போ இடம் ஒரு விற்பனைக்கு வந்துச்சுனா புக் பண்ண ஒரு டென் டூ ஃபிஃப்ட்டீன் டேஸ்லே எல்லாமே இது பண்ணிடுறாங்க வாங்கிடுறாங்க பார்த்திங்கனா எல்லா வீட்லையுமே இப்போ டி டிவி இருக்கு டிவி பைக்கு ஒரு சில வீட்டில காரு இது இது வந்து எல்லாத்து வீட்லையுமே இருக்கு முதல்லேலாம் பார்த்தோம்னா வச்சிக்கோ ப பத்து பதினஞ்சு வருசத்துக்கு முன்னாடி எதாவது ஒரு வீட்டில மட்டும்தான் டிவி இருக்கும் யாராவது ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் மட்டும் தான் பைக்கோ அல்லது காரோ வச்சிருப்பாங்க இப்போ டிவிங்கிறது எல்லாத்துக்குமே அத்தியாவசிய மாட்டம் ஆயிப்போச்சு அதே மாதிரி நம்ம ஊரில் பேங்க்கும் பார்த்திங்கனா வச்சுங்களேன் ஒரு மூணு பேங்க்கு மேலே இருக்கு ஒன்று வந்து நம்மளுது வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட் பேங்க்காகவும் இருக்கு ஸ்டேட் பேங்க் இந்த ஸ்டேட் பேங்க்கில வந்து எல்லா விதமான ட்ரான்ஸாக்ஷனும் பண்ணிக்க முடியுது ஈஸியாக அவங்க வந்து என்னன்னா இன்டர்நெட் பேங்க்கிங்கும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஓகேங்களா இதே இதை எப்படி நம்ம முதல்லேலாம் பார்த்திங்கனா போய் அந்த ஒரு பேங்க்கில நின்றம்னா வச்சுங்களேன் ஒரு டூ டேஸ் ஆகும் இன்னைக்கு வாங்க அப்படிம்பாங்க நாம ஒரு டேட்டாவ தூக்கிட்டு போவோம் ஒரு லோன்க்கு அப்ளே பண்ணுறோன்னா ரெண்டு நாள் அங்கேயே அலைஞ்சிட்டு இருப்போம் போய் அப்ளே பண்ணுவோம் மைக்கா நாள் கையெழுத்து போடணும் இது மாதிரி வேலையெல்லாம் போய்ட்டுருந்துச்சு இப்போலாம் அப்படி இல்லை எல் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கனா எல்லாத்துக்குமே மொபைல் இன்டர்நெட் பேங்க்கிங் கொடுத்துட்டாங்க அதனால் ஈஸியாக வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்க முடியுது எந்த ஒரு இதாக இருந்தாலும் அடுத்த செகண்டே நாம வந்து பே மொபைல் பேங்க்கிங் பண்ண முடியும் சி புரியிதுங்களா நான் என்ன சொல்லுறேனு ஆ அதே மாதிரி எப்படினா இது வந்து ட்ரான்ஸாக்ஷன் நான் ஈஸியாக பண்ணதால் எல்லாமே பண்ணிக்க முடியுது ஆமாம்